அண்ணா இந்தமாதிரி ஆட்டோ மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போகணும்ணா ஆமாம் நைட் வேறே ஆகிருச்சிண்ணா இப்போதாண்ணா ரெண்டு பேர்த்துட்ட கேட்டேன் அவங்க ரெண்டு பேருமே ஸ்டாப் பண்ணாமல் போயிட்டாங்க நீங்களாச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா அன்டைம் வேறே ஆகிடுச்சி பஸ் வேறே இல்லைண்ணா போகணும் மேட்டுப்பாளையத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன் போகணும்

ரேட்டு ஜாஸ்தி ஆகுங்களாண்ணா கொஞ்சம் அட்ஜஸ் பண்ணுங்கண்ணா நாளைக்கு வேறே நான் எனக்கு இன்டர்வ்யூ இருக்குது நான் போகணும் என் ஃபேமிலி சுச்சிவேஷன் பேக்ரௌண்டு கொஞ்சம் யாரும் இல்லைண்ணா வேலைக்குப் போனால்தான் உண்டு காசும் கம்மியாகதாண்ணா இருக்குது சென்னைக்கு ட்ரெயின் வேறே புக் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடும் எனக்கு போகிறதுக்கு வண்டியும் இல்லை பஸ்ஸும் இல்லை நீங்கள்தான் கொ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்ணா காசு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ் பண்ணி சொல்லுங்கள் ஏன்னா மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்ருங்க நான் ஒரு இருநூத்தம்பது ரூபா போட்டுக்கோங்கண்ணா என்கிட்ட இருக்கிறதே நானூறு ரூபாதான் அங்கேருந்து நான் ட்ரெயினுக்கு வேறே போய் போகணும் கொஞ்சம் அட்ஜஸ் பண்ணுங்கள் காசுலாம் கம்மியாகதான் இருக்குது அண்ணா நீங்கள் பார்த்து எதாவது சஜ்ஜஸ் பண்ணிங்கன்னா போயிடுலாம் இந்நேரத்துக்கு வேறே எதுவும் இல்லைண்ணா ரிட்டன் நான் வீட்டுக்கும் கிளம்பி போக முடியாது எல்லாமே பேக்லாம் பண்ணிட்டு வந்துடேன்ணா போயே ஆகணும் சென்னைக்கு நைட் ட்ரெயின் ஏறுனால் தான் நான் நாளைக்கு காலையில் போயிட்டு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு வர முடியும்ணா காசு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ் பண்ணி சொல்லுங்கள் என்கிட்ட இருக்கிறதே ஒரு இருநூத்தம்பது ரூபாதாண்ணா சரிண்ணா நீங்கள் வாங்க மேட்டுப்பாளையத்துக்கு மட்டும் வாங்க அங்கே வேணால் நான் சேஞ்ச் வேணால் பண்ணித்தரேன் உங்களுக்கு என்ட்ட காசு கம்மியாகதான் இருக்குது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கனா நீங்கள் மனது வச்சால்தான் பண்ணலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பண்ணால் போதும் என்னை ட்ராப் மட்டும் பண்ணிடுங்க ஆமாம் அன்டைம் ஆகிடுச்சி என்னண்ணா பண்றது ஃபிரண்ட்ஸும் யாரும் இல்லை வீட்லேயும் நான் ஒருத்தன் தான் அப்பாவும் அவரும் வரமாட்டாங்க வண்டிலாம் எதுவும் இல்லை பஸ்ஸும் இல்லை இந்நேரத்துக்கு நான் போயிட்டு ரிட்டனும் வரமுடியாது ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேனா இப்போ கொண்டு போய் விட்டிங்கனாதாண்ணா கரெக்டாக இருக்கும் எனக்கு இன்னோரு பத்து பதினைஞ்சு நிமிடம் தான் இருக்குது அங்கேருந்து நடந்து போகிறதுக்கே நான் போயாகணும் கரெக்டாக ஆமாம் ட்ரெயினுக்கு டிக்கெட் வேறே புக் பண்ணிட்டேண்ணா அது வேஸ்ட் ஆயிடும் ஆமாம் போகலனா அதுக்கப்பறம் நான் வேலைக்கு எங்கேயும் போக முடியாது ஃபேமிலி சுச்சிவேஷன் கொஞ்சம் சரியில்லைணா நான் வேலைக்கு போனால்தான் கரெக்ட்டு ஆமாம் போயே ஆகணும் சரிண்ணா கொஞ்சம் காசு மட்டும் அட்ஜஸ் பண்ணிட்டு என்னை இறக்கி விட்டுறீங்களா